இப்போ ஃபோட்டோ எடுக்க என்னை எது ஊக்குவிச்சிதுனால் ஒரு நேச்சரை பார்த்தா ஒரு சீனரிஸ் அழகாருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுஷோட படத்தை பார்த்து தான் நான் ரொம்ப இன்ஸ்ப்பயர் ஆனேன் அவர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் அருமையாக எடுத்தார் நானும் அதே மாரி காட்டுக்கு போய் ஒரு நாலஞ்சு மிருகத்தை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறோம் பார்த்திங்கன்னா என்னோடய வேர்ல்ட் வைல்ட் ஃபோட்டோவில வந்து என்ன நேஷனல் ஜாக்ரஃபில இதில் ஃபோட்டோகிராஃபர் பயங்கரமாக ஃபோட்டோ எடுப்பார் அதை பார்த்து தான் நானும் இன்ஸ்ப்பயர் ஆனேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும்